வளந்து வரும் உலகத்தில் வந்து நம்ம இந்த உலகம் வந்து அதிகமாக அதிவேகமாக வளந்துவிட்டதுனுதான் சொல்லலாம் ஏனால் இப்போ வந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கைலேருந்து இப்போ நம்ம வாழுற வாழ்க்கை வந்து எல்லாமே நவீன மயம் ஆகிவிட்டது நவீன மயம்னால் இயந்திரங்களால் இப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே நம்ம என்னனால் இப்போ வந்து இயந்திரங்கள் செய்யுது இயந்திரங்கள் செய்யறதால இயந்திரங்கள் செஞ்சுனே வரத்தாலே மனிதர்களுக்கு வேலை இல்லாத போகுது அப்படி மனிதர்களுக்கு வேலை இல்லாத போவதால வேலையில்லா திண்டாட்டம் உருவாகுகிறது எல்லா வேலைகளும் இயந்திரங்கள் செய்யுது எல்லா வேலைகளுமே மனிதன் சமைக்கிற சமையலேருந்து எல்லாத்துக்குமே நமக்கு என்னனா இயந்திரங்கள் செய்யறதால மனிதர்களுடைய பங்களிப்பு வந்து மிகவும் குறைஞ்சு விட்டது மனிதர்களுடைய பங்களிப்பு குறையறதாலே வேலை இல்லா வேலைகள் இல்லா திண்டாட்டம் உருவாகுகிறது முக்கியமான காரணமாக இருக்கிறது அதுமட்டும் இல்லாது இப்போ டிஜிட்டல் மயமாகிறது டிஜிட்டல் மயமானதாலே இப்போ என்னென்னா சொல்லப்போனோனால் வேலைகள் வந்து குறை வேலை நேரம் வந்து குறைஞ்சிடுத்து அதில் ஒரு நன்மைதான் இருக்குது வேலை நேரம் குறைஞ்சிடுத்து எல்லா வேலைகளும் பணி சுமைகள் வந்து எல்லாமே எளிமை ஆக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதால் ஆனால் அது இப்போ இப்போ பணி சுமைகள் குறைந்ததுனு சொல்லலாம் இப்படி ஒரு நன்மை இருந்தாலும் நமக்கு என்னென்னால் அதுக்கான வேலை செய்ய மிஷின் எல்லாமே இது வந்து மிஷின் ஆயிடுத்து மிஷின் ஆனதாலே மனுஷனுக்கு வேலை இல்லை இப்போ என்னனால் இப்போ சாதாரணமா ஒரு விஷயம் விவசாயம் வந்து அந்த அப்போ வந்து எல்லாமே மனிதர்கள் செஞ்சுனு இருந்தாங்க களை எடுக்கிறத்துலேந்து அறுவடை செய்யறத்துலேந்து எல்லாமே என்னென்ன மனிதர்கள் செஞ்சுனிருந்தாங்க ஆனால் இப்போ என்னா ஆயிடுத்து எல்லாமே வந்து மிஷின் ஒரு பயிர் செய்ய அறுவடை செய்யணுனால் மனிதர்களுக்கு ஒரு பத்து பேராவது தேவைப்படுதுனால் இப்போ வந்து என்னனால் அது பத்து பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாகணும் ஆனால் மிஷின் ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட பத்து நிமிஷத்தில் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை பத்து நிமிஷத்தில் அந்த ஒரு மிஷின் ஈஸியாக அறுவடை செஞ்சு எடுத்துனு வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க அதனால் என்ன பண்ணனும்னா வளர்ந்து வரும் உலகத்தில் வந்து உலகம் சுத்தமாக மாறிடுத்துனுதான் சொல்லலாம் வந்து இயற்கைலேருந்து சுத்தமாக எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாகா ஃபுல்லாக வந்து இயந்திரமயமாக்கப்பட்டதை இயந்திரமயமாயிடுத்து சொல்லிட்டு ஃபுல்லாகவே உலகமே வந்து என்ன இது டிஜிட்டலைஸ்ட் இன்னி உலகமாக மாறிவிட்டதுனுதான் நாம் சொல்லமுடியும்